முன்னெல்லாம் ஹோட்டலுக்கு போகணும்ன்னா நம்ம வந்து உட்காந்து சாப்டுட்டு ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க முதல்லாம் ஹோட்டலே ரொம்ப இருக்காது இப்போ எங்கே பார்த்தாலும் பார்க்குற இடத்துலலாம் இருக்குது அங்கே தொழில்நுட்பம் எப்படி மேம்படுதுன்னால் இப்போ இட்லி ஊத்துகிறதுக்கெல்லாம் கூட மி மிஷின்னு என்னது இ மிஷின் வந்துருச்சு நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு இட்லியெல்லாம் கூட இதில் ஸ்ட்ரீம்ல கரண்ட்ல இது பண்ணுறமாரி வந்துருச்சு ரை சாதம் வைக்கிறதுக்கு குக்கர் வந்துருச்சு எவ்வளோ அதிவேகமாக நம்ம சமைக்கமுடியுமோ அவ்வளோ சமைக்க எல்லாம் இது பண்ணிடலாம் அதுமட்டுமில்லாமல் ஆட்டுக்கல் அப்படின்றமாதிரி மிக்ஸி கிரைண்டர் அந்தமாதிரி நிறைய எலெக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் வந்து சமையலுக்கு ரொம்பவே உதவுது ஹோட்டல்லலாம் இதில் ரொம்ப பெரிய விஷயத்தில் யூஸ் ஆகுது பிளேட்டு தட்டை கழுவுகிறத்துக்கெல்லாங்கூட இப்போ ஒரு விதமான கருவிகள் வந்து இயக்கப்படுது தட்டை கழுவுகிறதுக்கு அப்பறம் சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்குறதுக்கு ஒரு கருவி யூஸ் பண்ணுறாங்க இங்கே நிறைய கருவிகள் வந்துடுச்சு அதனால் நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே குறைவா செலவாக செலவிடுற மாதிரி ஆகுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற நம்ம என்ன சாப்பிட்றோம் விரும்புகிற அந்த இது ஒரு குறிப்புகள் கொடுத்தாக்கூட அந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கிறதுக்குக்கூட கருவி வந்துடுச்சு குறிப்பை கொடுக்குறதுக்கு கருவி வந்துடுச்சு கதவை திறக்குறதுக்கு ஒரு கருவி வந்துடுச்சு அதில்லாமல் தானாகவே கதவை திறந்துர்றது தண்ணிகிட்ட போய்க்கூட நம்ம அந்த குழாய திறக்கவேணாம் அந்த கையை நீட்டின்னா அதுவே தானாகவே தண்ணி வந்துடுச்சு அதுமாதிரி நிறைய கருவிகள் வந்துடுச்சு